நாங்கள் கிளியை மறைஞ்சிருந்து பார்த்துருக்குறோம் பார்த்தாலும் எங்கள் ம வீட்டு மரத்தில் நிறையா அப்படி கிளி காகம் காகம் எல்லாம் கூடு கட்டும் எல்லாம் அது வந்து அதை அதை வந்து அந்த கூண்டை பிரிக்க நாங்கள் ஆரம்பித்தோனா அந்த கா காகம் வந்து எங்களை வந்து கொத்த கொத்துகிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அதுங்கெளாம் ஒரு விளையாட்டு மாதிரி நாங்கள் வந்து அந்த பறவைக்கிட்டே விளையாடுற மாதிரி அதை போய் கூண்டை போய் ஆட்டுவது அந்த காகம் வர்றது இந்த மாதிரி எல்லாம் பா இது பண்ணியிருக்குறோம் வேப்ப மரம் ஒன்று இருக்குது முதல்ல மூணு வந் மூணு மரம் வேப்ப மரம் இருந்தது அது ரெண்டை வெட்டிவிட்டோம் இதிலிருந்தாலும் இந்த இந்த ம ஒரு மரம் இருக்குது அதில் இப்போது கூண்டு விற்கும் கிளி கூடு கட்டிச்சுனால் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அதே பறந்து போகிற வரைக்கும் அதை நாங்கள் துரத்த மாட்டோம் அதை எதையுமே உபத்திரயம் பண்ணமாட்டோம் அதே ப அதாக பறந்து போக தண்டியும் நாங்கள் விட்டுருவோம் மறுக்கா அது கூடு கட்டி கூடு கட்டுறதண்டி மறுக்கா கூடு கட்டும் மறுக்கா அதே பறந்து போகும் அதாவது கிளி கிளி இந்த மாதிரி குருவி தூங்கி எழுந்திரித்ததுமே குருவி வாசலில் வந்து நிற்கும் அது பக்கத்தாலேயே நான் போனாலும் அது எழுந்திரிச்சி போன்னு அதை முடக்க மாட்டோம் அது பொறுக்கும் தண்டி அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தலையை கண்டு ஓடி போயிடும் அதை வெளவால் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பறக்கும் கொய்யா செடி இருக்குது அதுக்காலே வை வெளவால் வரும் கிளி வரும் க கிளி வரும் கிளி பழத்தையெல்லாம் வந்து கொத்தி சாப்பிடும் அதையும் எதையும் துரத்த மாட்டோம் நீட்டாக நல்லா இருக்கும்